இப்போ விவசாயெலாம் பார்க்கும் போது எல்லா நாளுமே மழை பெய்யும் விவசாயம் நல்லாயிருக்கும் அப்படின்னுலாம் சொல்லவே முடியாது அப்படி வந்து விவசாயம் பொய்த்து போகிற காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னால் நம்ம வீட்டிலயே வந்து நாட்டு கோழி அப்புறம் வந்து பிராய்லர் கோழி வாத்து இந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னால் அதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னால் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கதான் செய்யும் அதை வைச்சு நம்ம வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிக்கலாம் இப்போ வந்து அந்த வி அந்த கோழிக்கு வந்து தனியாக ஏதாவது தீவனம் எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது வீட்டில் இருக்கிற அரிசி கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து கோழிகளை வளர்த்து அதன் மூலமாக வருமானத்தை வந்து பெருக்கிக்கலாம் நாம் சிரமத்திலருந்து பொருளாதாரச் சிக்கலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும்